வேஷ்டி பட்டுசேலை குர்த்தா வெள்ளை டர்பன் சிவப்பு கலர் ரிப்பன் தாவணி பொடவை பரதநாட்டிய சிறப்பு ஆடைகள் நெத்திச்சுட்டி ஒட்டியாணம் ஆரம் நெக்லஸ் கால் கொலுசு சலங்கை